வாங்கம்மா என்ன பார்க்குறீங்க என்ன வேணும் ஆ சிக்கன் இருக்குதுமா மட்டன் இருக்குது மீன் இருக்குது இறால் இருக்குது நண்டிருக்கு உங்களுக்கென்னமா வேணும் சரிமா மட்டன் மட்டும் போதுமா ஆ சரி ஓகேமா ஞாயிற்று கெழம உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டிங்கனா நாங்கள் வந்து பண்ணிகொடுத்துறோமா ஆ சரிமா கொடுத்துட்லாம் நீங்கள் வந்து வாங்கிகிறீங்களா இல்லை நாங்கள் வந்து உங்க வீட்டுக்கு கொடுத்துட்டுமாம்மா ஆ சரிமா அப்போ வந்து மட்டன் வந்து ஒரு நூறுரூவாமா ஒரு கிலோ அதனால் மொத்தம் அஞ்சு கிலோ கேட்டிருக்கீங்க மூவாயிரத்து நூறுரூவா சிக்கன் வந்து பத்து கிலோ கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் மொத்தம் மூவாயிரத்து நூறுெவாமா அட்வான்சாக ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிறீங்களா

ஆ சரி ஓகேமா மொத்தம் ஐயாயிரத்து ஐந்நூறுரூவா உங்களுக்காக வேணால் ஒரு நூறுரூவா குறைச்சு ஐயாயிரத்து நாநூறுரூவா கொடுத்துகோங்கமா போதும் ஆ சரிமா ஆ நீங்கள் போய்விட்டு வாங்க